தோட்டக்கலை வைக்கிறதுக்கு ஆர்வம்னா பூச்செடிகள் வச்சா பூ பூக்கள் பார்க்க ஆசையாக இருக்கும் தக்காளி பச்சமிளகா வெங்காயம் காய்கறி தோட்டம் கத்தரி வெண்டை இது மாதிரி செடிங்கலாம் போட்டோம்னா அதுக்கு நல்லா பராமரித்து தண்ணிர் ஊற்ற உரம் போட அது அது ஒரு ஆர்வம் பூச்செடிங்கலாம் வைச்சோனா பூ எல்லாம் பறித்து அழகாக சாமி ஃபோட்டோக்கு வைக்கிறது சாமி ஃபோட்டோக்கு வைக்கிறது பிள்ளைங்களுக்கு தலை சீவி பிள்ளைங்களுக்கு தலையில வைக்கிறது அதனால் அது தோட்டக்கலையில ஒரு ஆர்வம் தூண்டியது அவ்வளோ தான்